தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாக வந்து அதியமான் கோட்டையை சொல்லலாம் அதியமான் கோட்டை வந்து அதியமான் அரசனின் ஞாபகமாக கட்டினோம் அவங்க ஔவையார்க்கு வந்து நெல்லிக்கனி கொடுத்ததுனால எங்களோட இந்த மாவட்டடத்துக்கே மிகவும் சிறப்பாக இருக்குது அதனால் அதுவும் சுற்றுலா தளம்னால் ஒகேனக்கல் சொல்லுவோம் அந்த ஒகேனக்கல் சுற்றுலா தளம் மிகவும் சிறப்பு வாய்ந்த எங்கள் மாவட்டத்தில் இருக்குது அங்கே இருக்கிற ஃபால்ஸ் சினி ஃபால்ஸ் தொங்கு பாலம் முதலை பண்ணை மீன் பண்ணை இதெல்லாம் வந்து சுற்றி பார்ப்பாங்க தீர்த்தமலை அந்த அருவியும் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக இருக்கிறது இதெல்லாம் தருமபுரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தளங்கள்